தீபாவளிக்கு வந்து நாங்கள் வந்து காலையில் எழுஞ்சி எண்ணெ வச்சி தலைக் குளிச்சிட்டு பெரியவங் கால்ல அம்மா ஐயா அம்மா கால்ல விழுந்து கும்பிட்ட உடனே எங்களுக்கு துணி டிரெஸ் காசு எல்லாம் தருவாங்க நாங்கள் சாமிக்கிட்ட வச்சி கும்பிட்டுட்டு துணிமணி வாங்கி புது டிரெஸ் போடுவோம் கும்பலாக எல்லாரும் சேர்ந்து பண்டிகை டைம்ல எல்லாருக்கும் விடுமுறை என்றதுனால் எல்லாரும் கும்பலாக உக்காந்து எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிடுட்டு ஒன்றா தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம் சோளப்பொறி சங்குசக்கரம் இந்த மாதிரி எல்லாம் சுற்றுவோம் தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு எல்லாம் பகிர்ந்து எல்லாம் ஊட்டிக்கிட்டு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வந்து எங்கள் வீட்ல பைக் சைக்கிள் அப்பறோம் வந்து கார் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கழுவிட்டு பூஜை செய்வோம் பூஜை செஞ்சு பொட்டு வச்சி ஸ்வீட் வைப்போம் கொத்தனார் வேலையில் எங்கள் டேடி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி அவரோட பொருள்களு தம்பி புக் நோட் அந்த மாதிரி இருக்க பொருள் எல்லாம் வச்சி சாமி கும்பிட்டுட்டு ஸ்வீட்டெல்லாம் படைச்சிட்டு பலூன் கட்டுவோம் பலூன்லாம் கட்டி வீடெல்லாம் டெக்ரேஷன் வாழைமரம் கட்டுவோம் எங்கம் எங்கள் பைக்ல அப்றம் வாழை இது குட்டி குட்டியாக வாழைத்தண்டு மரம் இருக்கும் அந்த மரம் எல்லாம் கட்டுவோம் கட்டிட்டு பலூன் கட்டுவோம் பலூன் எல்லாம் கட்டிட்டு செய்வோம் அப்புறம் வந்து ஓணம் பண்டிகை வந்து வீடு எல்லாம் தலை குளிச்சிட்டு ஓணம் பண்டிகைக்கு வந்து எல்லாரும் வெள்ளை சேரி கட்டிகிட்டு வீடு ஃபுல்லாக வெளக்கு ஏற்றுவோம் விளக்கு ஏற்றிட்டு குத்துவிளக்குல வந்து அழகாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு அந்த முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏழு முகம் அந்த குத்து விளக்குல ஆள் நாங்கள் ஏழு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு விளக்குல ஏற்றுவோம் நல்லா டேன்ஸ் ஆடுவோம் பண்டிகையப்போ நிறைய பண்டிகை அந்த பண்டிகையில் வந்து ஓணம் பண்டிகையில் வந்து டேன்ஸ் ஆடுவோம் அப்புறம் வந்து அப்புறம் தீபா தீவா பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா எங்கூர்ல பொங்கலுக்கு வந்து வீட்டில மாடு குளிப்பாட்டி விடுவோம் மாட்டை குளிப்பாட்டி மாடெல்லாம் மாடுக்கு பொட்டு வைப்போம் மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விடுவோம் அந்த கொம்பில் பெயிண்ட் அடிச்சிவிட்டு பொருள் எல்லாம் மாட்டுக்கு தேவையான பொங்கல் வைப்போம் மாட்டுக்கு அந்த தோரணம் கட்டுவோம் மாங்காய் இல அந்த மாதிரியெல்லாம் கட்டிவிட்டு மா இல அந்தமாதிரி வீட்டில எல்லாம் கட்டிட்டு மாட்டுக்கு கலர் எல்லாம் அடிச்சிட்டு புது கவுறு மாற்றுவோம் கவுறுலாம் மாத்தி பொங்கல் வச்சி பொங்கலோ பொங்கல் மாட்டுப்பொங்கல்னு அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாருக்கும் லீவுன்றதனால பண்டிகை கொண்டாடுவோம் அப்புறம் சூரிய பண்டிகை கொண்டாடுவோம் அந்த பொங்கல் அது கொண்டாடுவோம் சூரியன் பொங்கலுக்கு வந்து மாடு இல்லாதவங்க வந்து பொங்கல் வச்சி சூரியன் வந்து எல்லாத்துக்கும் பொதுன்றதனால சூரியப் பொங்கல் கொண்டாடுவோம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து கருநாள்னு சொல்லுவோம் கருநாள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த நாள்ல வந்து எல்லாரும் வீட்டில கும்பலாக இருக்கும்போது கறி சாப்பிடுவோம் கறி சாப்பிட்டு எல்லாம் புதுத் துணி போட்டுகிட்டு எல்லாரும் அவங்கவுங் கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு நாங்க வேலைகளை தொடங்குவோம் அந்தமாதிரி எல்லா வேலைகளும்